தருமபுரி மாவட்டத்தில் வந்து வே காலநிலை மிகவும் வெப்பமாக தான் இருக்குது அந்த மெ வெப்ப தண்ணினால் வந்து நிறைய வந்து நோய்கள் வருது இப்போ தண்ணீர் பிரச்சின வந்து பெரும் பிரச்சினையா இருக்குது இப்போ வந்து காவேரி நீர் வந்ததுனால் இப்போ கொஞ்சம் தண்ணீர் பிரச்சின இல்லாமல் இருக்குது அதுக்கு முன்னயெலாம் வந்து நான் தண்ணிக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தோம் ஒகேகனக்கல் குடிநீர் திட்டம் வந்ததுனால் இப்போ தண்ணிக்கு ஓரளவுக்கு பிரச்சின இல்லை நல்லா இருக்கிறோம்